சில வருசத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அப்படின்றது எதுவுமே இல்லை அப்போ வந்து பக்கத்தில் இருக்கறவங்க கூட தான் பேச முடியும் கொஞ்சம் தூரமாக தொலை தூரத்துக்கு ஊருக்கு போகிறவங்க அவங்க கூட பேச முடியாது அப்படின்றப்ப லெட்டர் மட்டும் தான் எழுதி போட முடியும் லெட்டர் எழுதி போடும் போது அவங்களுக்கு போய் சேரவே ரெண்டு மூணு நாள் ஆகும் அதுனாலயே நம்ம பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்மிச்சுச்சு அப்போதான் மொபைல் ஃபோன் அப்படின் சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க அப்போ அதில் இருக்கும்போது அவங்க ஃபோன் மூலமாக யார் கூட வேணால் எப்போ வேணால் பேசிக்கலாம் அப்படின் சொல்லி இருந்துச்சு அப்போலாம் பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன் தான் இருந்துச்சு அந்த பட்டன் ஃபோன் வந்து அதில் நம்ம ஃபோன் பேசலாம் சின்னதாக எதாவது ஒரு கேம் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் தூரத்தில் இருக்கறவங்க கூடலாம் பேச ஆரம்பித்தாங்க அந்த ஃபோன் இப்போ வந்து நிறையா ஸ்மார்ட் ஃபோன்னெலாம் வந்துடுச்சு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இந்த மாதிரிலாம் நிறையா ஃபோனிருக்கு அந்த மொபைல் ஃபோன் இருக்கும்போது சின்ன பட்டன் ஃபோன் மட்டும் தான் இருக்கும் முன்னாடிலாம் இப்போதான் நிறைய ஃபோன் நிறைய மாடலில் வந்துட்டிருக்கு அந்த மொபைல் ஃபோன் இருக்கும்போது தான் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு கார்டு மாதிரி இருக்கும் அந்த கார்டு இருக்கும்போது அந்த பத்து ரூபாய்க்கு வாங்குனோம்னா ரீசார்ஜ் போட்டு வச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ ஒரு பத்து ரூபாய்க்கு ரீசார்ஜ் போட்டோம்னா ஒரு காலுக்கு இவ்வளோன்னு சொல்லி பிடிப்பாங்க அது வந்து நம்ம ஒரு தடவை கால் பண்ணிக்கலாம் அப்படியே காசு பேலன்ஸ் போட்டு வச்சோம்னா எவ்வளோ நாள் வேணால் இருக்கும் அது தீரவே தீராது ஆனால் இப்போலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து மாத கணக்கு தான் மாத கணக்கு இப்போ ரீசார்ஜ் போட்டோம்னா அது நீங்கள் இப்போ யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணலைனாலும் சரி அது வந்து காலியாயிடும் ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த பட்டன் ஃபோன்லாம் இருக்கும் போதுலாம் அப்படிலாம் இல்லை இந்த டச் ஃபோன் வந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நிறைய மாறிடுத்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இப்போலாம் யாராலேயுமே இருக்க முடியாது இப்போ நிறைய சிம் கம்பெனிகள்லாம் வந்துடுத்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சிம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபோர் ஜி முதல்ல ஒன் ஜி டூ ஜினுதான் இருந்துச்சு இப்போ த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபை ஜி வரைக்கும் போயிடுத்து இப்போ இருக்கிற அந்த இன்டர்நெட்டெலாம் பயங்கர ஸ்பீடாக இருக்குது முன்னாடிலாம் நெட்டுன்றதே இல்லை ஒன்லி வெ வெறும் ஃபோன் மொபைல் ஃபோன் மட்டுந்தான் யூஸ் பண்ண முடியும் இப்போலாம் நெட்டு இருக்குது நிறைய இருக்குது இன்டர்நெட் அதுக்குள்ளே போனோம்னாவே நிறைய கற்றுக்கலாம் நம்ம மொபைல் ஃபோன் ஒன்று இருந்தாவே போதும் அப்புறம் இந்த மொபைல் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போலாம் ஒரு மாதத்துக்கு பண்ணணும்